எனக்கு பயணம் பண்ண ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ நான் நிறைய இடங்களுக்கு நான் நிறைய தடவை போயிருக்கேன் நான் போகும்போது நீங்கள் கேட்குற மாதிரி அதாவது பெட்ரோல் பங்க்குகள் இல்லாமல் இல்லை ஓய்வறைகள் இல்லாமல் இல்லைனா வந்து சாப்பிட்ற உணவு நமக்கு இப்போ பிடித்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி சுச்சிவேஷன்ஸ் நான் அதிகமாக நான் வந்து ஃபேஸ் பண்ணதில்லை பட் ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் ரிப்பீட்டடாக நான் கண்டினியூயஸாக வந்து நான் எப்போவுமே ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து உணவு விருப்புகள் அதாவது வந்து நம்ம ஒரு புது இடத்துக்கு போவோம் அந்த இடத்துல வந்து அவங்களுடைய சில ரொம்ப தனித்துவமான சில ஃபேமஸான டிஷ்ஷஸ் எல்லாமே இருக்கும் அது எல்லாமே வந்து நம்ம வந்து ட்ரை பண்ணணும் டேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ருசி பார்க்கணுன்னு நம்ம வந்து ஆட்ரு பண்ணி நம்ம வாங்கி சாப்பிடுவோம் அது வந்து சம்டைம்ஸ் நமக்கு பிடிக்கும் சில நேரங்களில் நமக்கு பிடிக்காமையும் போயிடும் அது ஒரு ஒருத்தங்கள பொறுத்து இருக்கும் நானும் அந்த மாதிரி நிறைய தடவை போயிருக்கும் போதெல்லாம் வந்து ஆட்ரு பண்ணியிருக்கேன் நிறைய ஆட்ரு பண்ணி சாப்பிட்ருக்கேன் அதெல்லாம் டேஸ்ட்டும் பண்ணியிருக்கேன் சம்டைம்ஸ் அதனால வந்து எனக்கு உடம்பு சரியில்லாமையும் போயிருக்குது உடம்பு சரியில்லாதனால் நான் வந்து எனக்கு இப்போ எனக்கு பிடிச்ச என்னோடைய கம்ஃபர்ட் ஃபுட்டை வந்து தேட ஆரம்பித்துட்டேன் அதாவது வந்து நம்ம வீட்டில் கொடுக்குற இந்த இட்லி தோசை இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து நம்ம வயிறுக்கும் ஒன்றும் பண்ணாது நம்மளையும் பெருசாக பாதிக்காது அண்டு நிறைய இந்த மாதிரி நம்ம பயணம் செய்யும் போதெல்லாம் இந்த மாதிரி சாப்பாடுகள் வந்து நம்மளை வந்து ரொம்பவே நல்லா கொஞ்சம் உடம்ப வந்து கொஞ்சம் பார்த்து நல்லாவே ஹெல்த்தியாகவே வச்சுக்கும் ஸோ அதனால் வந்து இதையே வந்து சாப்பிட்ற மாதிரி இந்த இட்லி தோசை இதெல்லாம் வந்து எல்லா இடத்துலையுமே கிடைக்காது அப்படியே கெடைச்சாலும் ரொம்ப ருசியாகவும் இருந்தது கிடையாது சம்டைம்ஸ் இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு வந்து சாப்பாடு ரொம்ப நல்லா இல்லாமல் நிறையா தடவ கஷ்டப்பட்டிருக்கேன் நிறைய இடங்கள் போகும்போது அவங்களுடைய பழக்கங்கள் அவங்களுடைய சாப்பாடு வகைகளே ரொம்ப வேறயா இருக்கும் அது எனக்கு ஒத்துக்கவும் ஒத்துக்காது சம்டைம்ஸ் வந்து அது பிடிக்கவும் பிடிக்காது நம்மளுடைய சாப்பாடை தேடலாம் அப்படின்னா வந்து அது கிடைக்கவும் கிடைக்காது அதனால இருக்கிறத வச்சு சாப்பிட்ணும் அப்படின்னு சரி இருக்கிற ஏதோ ஒன்று கொஞ்சம் உடம்புக்கு ஒத்துக்கிற மாதிரி நான் சாப்பிடுவேன் அதே மாதிரி எனக்கு வந்து ஓய்வறைகள் இல்லாமல் வந்து எனக்கு பெருசாக நிறையா வந்து அனுபவங்கள் இல்லை ஆனால் அந்த மாதிரி வந்து ஒரே ஒரு தடவ மட்டும் எனக்கு நடந்துருக்குது அதாவது வந்து நாங்கள் வெ வெளியே போயிருக்கும்போது நாங்கள் வந்து ஒரு பயணம் செஞ்சிட்டிருக்கும் போது எதிர்பார்க்காமல் ஒரு இடத்துல தங்க வேண்டியதாக ஆகிடுச்சி ஒரு ஒரு இடத்துல ஸோ அப்போது வந்து நாங்கள் தங்கணும் அப்படின்னா எங்களுக்கு வந்து நாங்கள் வந்து முன்னாடியே வந்து எதுவுமே வந்து புக் பண்ணலை எதுவுமே பண்ணலை ஹோட்டல்ஸுலாம் ஸோ அதனால் எங்களுக்கு என்ன பண்றதுனே தெரியல ஆனால் அங்கே பக்கத்தில் இருக்கிற இடங்கள்லலாம் கேட்டால் வந்து எல்லாமே வந்து புக் ஆகிடுச்சி எதுவுமே அவைளபுலாகவே இல்லை அப்படின்னோன எங்களுக்கு அப்படியே ஒரு நிமிடம் நின்றுச்சி என்ன பண்றதுனே தெரியல ஸோ அப்புறம் வந்து நாங்கள் வந்து பரவாயில்ல எங்கள் பக்கத்தில் இருக்கிற தெரிஞ்சவங்களோடய வீட்டுக்குப் போய் நாங்கள் எல்லோரும் போய் ஸ்டே பண்ணோம் அந்த மாதிரிலாம் ஆகிருக்கு பட் ஆனால் ஒரு பயனாளியாக நம்ம வந்து எங்கே வந்து எப்போதுமே பயணம் செஞ்சாலும் இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த பெட்ரோல் அதுக்கப்புறம் வந்து இந்த ஓய்வறைகள் இந்த சாப்பாடு இது எல்லாமே ரொம்ப முக்கியம் அதனால என்றைக்குமே வந்து இது எல்லாத்தியுமே வந்து நாங்கள் வந்து என்ன சொல்கிறது இந்த மூணு விஷயங்கள்ல கொஞ்சம் பார்த்துட்டே தான் இருப்பேன் மோஸ்டாக நான் வந்து என்றைக்குமே பயணம் செய்யும்போது இந்த மாதிரி சுச்சிவேஷன்ஸ் ரொம்ப ஃபேஸ் பண்ணது கிடையாது சாப்பாடை தவிர்த்து மிச்ச மாதிரி எந்த இதுவும் நான் ரொம்ப ஃபேஸ் பண்ணது கிடையாது ஏன்னால் ரொம்பவே வந்து ரொம்ப ப்ரிப்பேர்டாக ப்ளான்டாக தான் போவோம் ரொம்ப ப்ளான்டு ஆர்கனைஸ்டாக தான் இருக்கும் அதனால் வந்து அவ்வளவு தெரிஞ்சது கிடையாது இந்த சாப்பாடு மட்டும் எங்கே போனாலும் இது எப்போதுமே இருக்கிறது தான் அதுக்காக கொஞ்சம் நமக்கு வேணுங்கிறது லைட்டாக அப்போ கொஞ்சம் டேப்லெட்ஸ் இது எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடுவோம் அதனால இதுவும் கொஞ்சம் சரி ஆகிடும் அவ்வளோ தான்